நான் ரீசன்ட்டா ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு வாங்கியிருந்தேன் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது வந்து இப்போ வந்து நம்ம சாதா வாட்ச்சுக்குனு பார்த்தோம்னா அதில் டைம் மட்டுந்தான் பார்க்க முடியும் இதில் அப்படி கிடையாது நம்ம வந்து டைமும் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு நம்மளுடைய ஹெல்த்து அதில் வந்து ஹார்ட் பீட்டு வால்கிங் போகிறது நம்ம எவ்வளோ தண்ணீ தண்ணீ குடிக்கிறத கூட நம்மளுக்கு ரிமெய்ன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கால் வந்துச்சுனா நம்ம வந்து டிராவல்ல இருக்ககுள்ள போன் மொபைல் வந்து பேக்லேருந்து எடுத்துட்டுப் பார்க்கணும் ஆனால் இதில் வந்து நோட்டிஃபிகேசன் வந்துடுது அது ரொம்பவே யூஸா இருக்குது அது ரொம்பவே நல்லா இருக்குது